ஆ சொல்லுங்கள் ஆமாம் செல் ஃபோன் கஸ்டமர் கேர் தான் சொல்லுங்கள் ஆ ஓகே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் உங்களோடய நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணாம்லையே நம்ப வந்து சிம்மு புதுசாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் ஒர்க் ஆகுதுல்லை நீங்கள் வந்து ஆ ஓகே இப்போ நோ சர்வீஸ்ன்னு இருக்கா எமர்ஜென்சி கால் ஒன்லீன்னு இருக்கா ஆ சரி ஓகே நீங்கள் ஒன்றும் ஃபியர் பண்ணிக்கத் தேவைல்ல நம்ம இதில் வந்து நம்ம நம்பரை மாற்றாமலே அதே நம்பருக்கு உங்கள் சிம்மை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அது சிம் வந்து யார் பேரில் இருக்குது சரி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அவைலபிளாக இருப்பீங்களா இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கெழமை வரைக்கும் இருக்கும் சனிக்கெழமை ஹாஃப் டே ஞாயித்துக்கெழமை லீவு இந்த டேவில் நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களோடய சிம்மை வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆ சிம்மு வந்து ஆ சிம்மு வந்து டூ ஹண்ட்ரடு சரிங்களா உங்களோடய நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சிம் வேணும்னு சொன்னீங்கன்னால் இப்போ நீங்கள் டச்சு செல்லு யூஸ் பண்ணுறீங்களா பட்டன் செல்லு யூஸ் பண்ணுறீங்களா டச்சு தானா ஓகே இப்போது உங்களோடய மி மினிமம் ரீசார்ஜு வந்து பிஎஸ்என்எல்லில் கம்மியாக இருக்கும் ஆனால் அது வந்து உங்கள் ஏரியா சரியாக டவர் இருக்காது சரிங்களா அதே மாதிரி ஏர்டெல் ஜியோ டவர் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபைவ் ஜியும் இருக்கும் நீங்கள் ஏர்டெல் ஜியோ இது ரெண்டில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஏர்டெல் யூஸ் ஆ ஜியோன்னால் இன்கம்மிங் கால் எல்லாமே ஃப்ரீ இதே ஏர்டெல்ன்னால் இன்கம்மிங் காலுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் சரிங்களா ஆ எப்போ நீங்கள் எப்போ அவைலபிளாக இருக்கீங்களோ அப்போது வாங்க வரும் போது உங்களோடய ஆதார் கார்டு மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னால் இங்கே வந்து ஒன் டேயில் ஆக்டிவேஷன் ஆய்டும் சரிங்களா நீங்கள் வந்த ஒடனே அன்னைக்கி ஒரு ஒரு ஹாஃபனவர்லையே ஆக்டிவேஷன் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து போட்டு டவர் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ நம்மளோடய ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா திங்கள் டு வெள்ளி ஃபுல் டைம் சாட்டர்டே ஹாஃப் டைம் தான் இருக்கும் சன்டே லீவு நாளைக்கு ந ஆ நாளைக்கு சாய்ந்திரோம் வாங்க ஆ ஆறு மணிக்குள்ளே வந்துடுங்க சரிங்களா நம்ம ஆஃபீஸ் வந்து எட்டு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அங்கே நம்ம வந்து திருச்சி ஆ நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்குக் கால் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு வந்து இன்னும் புரியலை அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன ஆஃபர் இருக்குது இப்போ ஒன் மந்த்து ப்ளானு டூ மந்த்து ப்ளானு அப்படின்னுல்லாம் இருக்குது அதே மாதிரி டேட்டாவைஸ் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குத் தகுந்தாப்புல நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக் கொடுப்போம் அது மாதிரி நீங்கள் ஆ ஆமாம் நீங்கள் முந்நூற்றம்பது ரூவா போடறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் ப்ளானுன்னு ஒன்று இன்ஸ்ட்டால் பண்ணுவோம் அது வந்து இப்போ நீங்கள் என்ன சிம் வைச்சுருக்கீங்களோ அதுலிருந்து கன்வர்ட் பண்ணி நியூ சிம்மு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜு ப்ளஸ் அந்த ஒன் மன்த் ரீசார்ஜோடு வந்துடும் சரிங்களா ஆ ஆ அது மாதிரியும் போட்டுக்கலாம் ஒரு ஜிபி போட்டோம்னால் இரநூத்தம்பது ரூபாய் ஆ ஒரு மந்துக்கு இருவெத்தெட்டு நாளைக்கு இருக்குது ஆ சரிங்க நீங்கள் நேரில் வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் ஆ